வணக்கங்க நான் இங்கே பல்லடத்திலருந்து கால் பண்ணுறேன் நான் ஜொமேட்டோ மூலமாக வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் உணவு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்போது என்ன நேரத்துக்கு வந்து வந்து சேரும் ஏன்னா நான் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு அதனாலதான் எப்போது வந்து சேரும் அப்படிங்குறத கேட்குறதுக்காக கூப்புட்டுருக்கேன் அப்புறம் தரமானதாக இருக்குங்களா உங்களோட இதிலைங்க கண்டிப்பாக டைமுக்கு கொடுத்துருவிங்களா தரமானதாக இருக்குமா நம்ம சாப்பிட்ற உணவு சரிங்க ஓ அப்படிங்களா சரிங்க இப்போது ஏன்னா நான் ரொம்ப நேரமாக ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் கொஞ்சம் வெளியிலயும் போகணும் அப்புறம் எங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டு முகவரி வந்து நீங்கள் கன்ட்ரா பேங்க் வந்துட்டுங்க கன்ட்ரா பேங்க் வந்துட்டு அங்கேருந்து பார்த்துட்டிங்கனா கொஞ்சம் தூரம் வந்திங்க அப்படின்னா ஒரு மளிகைக்கடை இருக்கும் அந்த மளிகைக்கடையில் நின்னுகிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இடதுப்புறமாக வந்து ஒரு ரோடு வரும் அந்த ரோடுக்குள்ள வந்துட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் சுற்றி வந்திங்கனா போதும் கொஞ்சம் சுற்றி வந்து ஒரு கோவில் இருக்கும் அதுக்கிட்ட வந்துட்டு என்னோடய பேர் சொல்லி அங்கிருக்கிற கடையில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வழி சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தோட கொண்டுட்டு வாங்க ஏன்னா உணவு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நாங்கள் ஆர்டர் போட்ருக்கோம் நீங்கள் என்றானா இப்படி வந்து நீங்கள் லேட் பண்ணுனிங்கன்னா நாங்கள் எப்படி வந்து சாப்பிட்றது எப்படி நாங்கள் டைமுக்கு கிளம்ப முடியும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டுட்டு வாங்க தரமானதாக இருக்கும் குறிப்பிட்ட குறித்த நேரத்தில் வந்து கொண்டுட்டு வந்துருவிங்க அப்படிங்குற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறோம் நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க சரிங்க உங்கள் இதில் வந்து மேரேஜ் ஆர்டர் எல்லாம் எடுத்துக்குவிங்களா கல்யாண ஆர்டரெல்லாம் எடுத்துக்குவிங்களா அந்த மாதிரி கல்யாணம் ஆர்டரெல்லாம் எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எவ்வளவு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவிங்க அப்புறம் நீங்கள் நல்லா வந்து தரமான பொருளாக உணவு பொருளாக கொடுப்பிங்களா இந்த மாதிரி என்ன ஏதுங்குறது வந்து எனக்கு சொல்லுங்க இப்போது சரிங்க சரிங்க ஆ எல்லா உணவும் நாங்கள் என்னென்ன உணவுகள் வேணும்னு கேட்டாலும் அந்த லிஸ்ட் படியே நீங்கள் எல்லா உணவும் தரமானதாக செஞ்சு கொடுத்துருவிங்களா சரிங்க சரிங்க எங்களுக்கு வந்து உணவு வந்து காசு வந்து பெருசு கிடையாதுங்க நம்ம கல்யாணம் வீட்டுக்கு வர்றவங்க நம்ம உணவை வந்து பாராட்டிவிட்டு போகணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த க இப்படி வந்து இந்த இப்படி இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்க லேட் பண்ணுறீங்க அந்த மாதிரியெல்லாம் அங்கையும் நீங்கள் பண்ணிடக்கூடாது குறித்த நேரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா மூணு நேரமும் நம்ம சாப்பாடு கொடுக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து கரெக்டாக தரமானதாக கொடுத்துவிட்டோம் அப்படின்னா வர்ற உறவுமுறைகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் உங்கக்கிட்ட கேட்குறேங்க சரிங்க